நான் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்தன் பிறகு ஆசிரியர் பணியை என் அம்மா தேர்வு செய்ய சொன்னார் நானோ இன்ஜினியரிங் துறையில் மிகப்பெரிய சாதனையை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் ஆனால் என் அம்மாவின் விருப்பத்திற்கு இணங்க கடைசியாக எனக்கு கிடைத்த வாய்ப்பு ஆசிரியர் துறை மட்டுமே ஆசிரியர் துறையில் நான் சேர்ந்த போது மிகவும் சோர்வுடன் காணப்பட்டேன் பிறகு ஆசிரியர் பணி என்றால் என்ன அதன் முக்கியத்துவம் என்ன அதனால் சாதனை படைத்தது சாதனை என்னென்ன எல்லாம் நிகழ்ந்தது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை எனது பேராசிரியர் சொல்லி கேட்ட பொழுது நாம் எவ்வளவோ பெரிய துறையில் சாதிப்பதற்காக ஆண்டவன் இந்த வாய்ப்பைக் கொடுத்திருக்கிறார் என்று நினைத்து மிகவும் பெருமைப்பட்டேன் என் அம்மாவிற்கும் அந்த உரிய நேரத்தில் நன்றி சொன்னேன் ஆசிரிய பணி ஒன்றே அறப்பணி அதுக்கே உன்னை அர்ப்பணி என்று சொல்ல முன்னோர்களின் வாக்கிற்கு இணங்க ஆசிரியர் பணி மட்டுமே ஒரு மாணவனை மிகப் பெரிய உயரத்தில் வைக்கவும் முடியும் அந்த மாணவனை மிகப்பெரிய சக்தியாக சமுதாயத்திற்கு கொடுக்கவும் முடியும் என்பதை நான் எனது ஆசிரியப் பணியின் மூலம் உணர்ந்து கொண்டு இருக்கிறேன் ஒரு துறையில் ஒருவர் சாதித்தால் அதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதே நன்கு உணர்வோம் ஆனால் ஆசிரியர் பணி மட்டும் தான் தன்னுடைய மாணவர்கள் தன்னை விட பெரிய இடத்திற்கு சென்றாலும் அதை ஒரு பெரிய புகழாரமாக மகுடமாக எடுத்துக் கொள்ள முடியும் என்பதை நான் எனது ஆசிரியர் பணியின் மூலம் அறிந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய தருணம் ஆசிரியர் பணியில் தற்ப ஆசிரியர் பணியில் தற்போது என்னால் ஒரு பள்ளியில் சேர்ந்து குழந்தைகளுக்குப் பாடம் எடுக்க முடியாவிட்டாலும் எனது அருகாமையில் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு கொரோனா போன்ற பேராபத்துகளில் இருந்து குழந்தைகள் கல்வி அறிவே இல்லாத எனது கல்வி எனதுடைய அறிவினை அவர்களுக்கு உபயோகப்படுத்தினேன் அந்த உபயோகப்படுத்தியதன் மூலமாக நான் மிக பெரிய இன்பத்தை அடைந்தேன் என்று சொல்லலாம் கொரோனா கொரோனா பெருந்தொற்று காலத்தில் குழந்தைகள் மிகவும் கல்வியறிவில் பின்தங்கி இருக்கும் நிலமை உருவாகின்றது எனது பகுதியில் உள்ள குழந்தைகளுக்குக் கல்வி கட்டணம் இல்லா ஒரு கல்வி கட்டணம் இல்லாத ஒரு சேவையை என்னால் அளிக்க முடிந்தது அதை நினைத்து நான் என் அம்மாவுக்கு இப்போவும் நன்றி சொல்லிக் கொண்டே தான் இருக்கிறேன் ஆசிரியர் பணியே அறப்பணி என்பதனை நாம் எனது வாழ்வியல் வாழ்வியலோடு உண்மையைக் கண்டறிந்தேன் பள்ளிகளில் சில சமயம் குழந்தைகளோடு உரையாடும் போது நாம் எவ்வளவு பெரிய துன்பத்திலோ எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலையிலோ இருந்தாலும் அதைப் பற்றி சிந்திக்க கூட நேரம் இருப்பதில்லை பள்ளிக்கு சென்று விட்டால் என் குழந்தைகள் மட்டும் என் குழந்தைகள் அல்ல பள்ளியில் பயிலும் அனைத்து குழந்தைகளும் என் குழந்தைகளாகவே பாவித்து அவர்களுடைய வளர்ச்சியிலும் நல் ஒழுக்கத்திலும் அக்கறை எடுத்துக் கொண்டதை என்னால் உணர முடிந்தது பள்ளியில் குழந்தைகள் வருகை இல்லாத போது அவர்களுடைய பெற்றோர்களைத் தொடர்பு கொண்டு ஏன் எதற்கு எப்படி எதனால் அந்தக் குழந்தை பள்ளிக்கு வரவில்லை என்பதையும் கேட்டு அறிந்து கொண்டேன் சில பொருளாதார சிக்கல்கள் இருக்கும் போது அதை தீர்க்க என்னால் முடிந்த உதவிகளைச் செய்து அந்த குழந்தைகளின் கல்வி கண்ணைத் திறந்து வைக்க முயற்சி செய்து இருக்கிறேன் கல்வி மட்டும் தான் ஒரு குழந்தையை ஒரு பெரிய இடத்துக்கும் ஒரு சமுதாயத்தில் சிறந்த மாணவனாகவும் சிறந்த சக்தியாகவும் உருவாக்க முடியும் என்பதை நான் எனது கல்வியின் மூலமும் நான் பிறருக்குக் கற்பிக்கும் கல்வியின் மூலமும் அறிந்து கொண்டேன் கல்வி என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் உணரலாம் ஒரு படிக்காத குடும்பத்திலிருந்து வந்த என்னால் அதனுடைய மாற்றங்கள் ஏராளமாக சொல்ல முடியும் நான் முதுகலை பட்டதாரி என் குடும்பத்தில் முதல் பட்டதாரியும் கூட நான் படித்ததால் எனது குழந்தைகளுக்கு மட்டுமல்லாமல் எனது ச பகுதியில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் கொரோனா தொற்று காலத்தில் மிகப்பெரிய உதவியாக இருந்திருக்கிறேன் என்பதை அவர்கள் வாயிலாக அறிந்து கொள்ள முடிந்தது கல்வியின் மூலமாக கல்வி கற்ற பெண்கள் அந்த வீட்டின் பெரிய மகுடங்கள் கல்விக்கற்ற பெண்ணால் மட்டும் தான் ஒரு பெரிய நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்று பாரதி பாரதிதாசன் என்ற சொல்லிற்கு இணங்க எனது குழந்தைகளின் கல்வி வளர்ச்சியில் உறுதுணையாக இருந்து கொண்டு இருக்கிறேன் பெற்றோர்கள் படித்திருந்தால் பிள்ளைகள் பிள்ளைகளுடைய படிப்பிற்கு எவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதையும் அவர்கள் படிப்பில் ஏதேனும் குறைபாடு இருந்தால் அதை எப்படி களைவதற்கு முற்பட வேண்டும் என்பதிலேயும் தீர்க்கமாக ஆலோசித்து முடிவெடுக்க முடியும் குழந்தைகள் படிப்பில் மட்டுமில்லாமல் விளையாட்டு அனைத்திலும் எவ்வளவு சாதிக்க வேண்டும் என்று அந்த ஆசிரியர்களால் தான் அவர்களை அறிந்து கொள்ள முடியும் ஒரு குழந்தையின் வளர்ச்சி என்பது பெற்றோர்களோடு மட்டுமல்லாமல் குழந்தைகள் பள்ளியில் அதிக நேரம் செலவழிப்பதால் அந்த குழந்தையின் வளர்ச்சி பள்ளியில் உள்ள ஆசிரியர்களின் கற்பித்தலைக் கொண்டே தீர்மானிக்கப்படுகிறது ஆசிரியர்கள் மிகவும் உற்ற உறுதுணையாக இருந்த ஒரு குழந்தை எந்த பெரிய சூழ்நிலையில் இருந்தாலும் அதனால் சாதிக்க முடியும் பெரிய மிகப் பெரிய உந்து சக்தியாக மாற்ற முடியும் எல்லா குழந்தைகளும் ஆசிரியர் பணியைத் தேர்ந்தெடுத்து விட முடியாது ஆனால் ஆசிரியர் பணியை விரும்பி நேசிக்கும் அனைவராலும் ஆசிரியர் பணியில் நல்ல குழந்தைகளையும் இளைய சமுதாயம் நல்ல சமுதாயமாக மாறுவதற்கும் வழி வகுத்து கொடுக்க முடியும் ஆசிரியர் பணி ஒன்றே அர்ப்பணி அதற்கே உன்னை ஆசிரியர் பணி ஒன்று அறப்பணி அதுக்கே உன்னை அர்ப்பணி என்பதை நிறைய தத்துவங்கள் பதிந்திருக்கின்றன